இப்போது தொழில்நுட்பம் அப்படிங்கற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வந்ததுக்கப்புறோம் நம்ம வீட்டில் இருக்கற பேர்சன் கிட்டயோ வந்து நம்ம பேசுறக்கு நம்மளுக்கு இல்லை நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டே இல்லை லேப்டாப்பை நோண்டிகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு நம்ம அம்மா அப்பாட்ட பேசுகிறக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லை அந்தளவுக்கு வந்து எல்லோரும் இப்போ வந்து ஒரு பிஸியான பேர்சன்ஸாக மாறிட்டாங்க அதே மாதிரி அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே அது நம்மளுக்கான ஒரு நெகட்டிவ் இதுவும் அதில் இருக்குது நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே வந்து மக்கள் கிட்ட பேசாமல் விடும் போது நம்மளோட பேச்சி திறமையும் வந்து கம்மியாகும் நம்மளோட உணர்வுகளும் நம்மளால வெளி படுத்த முடியாத இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அஃபக்ட் பண்ணுற விசயமாத்தான் இருக்கும் அதனால நம்ம வந்து தொழில்நுட்பம் அப்படிங்கறது எந்த விதத்தில் யூஸ் பண்ணுமோ அந்த விதத்தில் நம்ம பயன்படுத்திட்டு விட்டரணும் நம்ம ஃபுல்லாகவே ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கற விஷயத்தில் இருக்கற கூடாது இது வந்து கண்டிப்பாக குடும்ப வாழ்கை அப்படிங்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனிப்பட்ட முறையான வாழ்க்கையும் சேர்த்தே பாதிக்கும் அதனால் அந்த தொழிநுட்பத்தை கரெக்ட்டான ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்